வணக்கம்மா சரிங்க ஆ சரி

ஓ இருபத்தஞ்சாயிரம் ஆகுமா ஒரு பெரிய சிங்கிள் வீடு சிங்கிள் வீடு தான மொட்டை மாடி இல்லை மொட்டை மாடி இருக்குது சிங்கிள் வீடு தானே அப்போ என்ன ஓகே முன்னாடி ப்ளேஸ் வேணுமுங்களா முன்னாடி எண்ட்ரு பண்ண நமக்கு வீட்டுக்குள்ளே போனோடனே கொஞ்சம் போய் முன்னாடி கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கும்

ம் பண்றேம்மா ஆ நல்ல ப்ளேஸ் ம் ஆ வெயிட் பண்ணுகிறேன் ஆ நிறைய இருக்குதும்மா கலர் கலராக விதவிதமாக உங்களுக்கு பிடித்த விதத்தில் இருக்குது நான் உங்களுக்கு கூட இதில் அனுப்புகிறேன் இமெயிலில் கூட உங்களுக்கு கூட அனுப்புகிறேன் அந்த நிறைய கலர் கலராக விதவிதமாக இருக்குது அந்த ஃபோட்டோக்கள் கூட ஒன்று எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு எந்தமாதிரி ஃபோட்டோ

இல்லை எழுவத்தஞ்சாயிரம் ஆகும்மா எழுவத்தஞ்சாயிரம் ஆகும் ப்ளம்பிங் வேலை பைப்பு அதலாம் போடுறதுக்கு கனெக்ஷன் இது பண்ண அந்த பைப்பை மேலேயிருந்து கூட எடுக்கணும் சரிம்மா பண்ணுறேன் உங்களுக்காக ஐம்பதாயிரம் பண்ணுறேன் ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொறைச்சிக்கிறேன் ஆ சரிம்மா

அந்த ஃபெஃபிக்கால் வைச்சி டைட் போட்ட டிசைன் கொடுக்குற மாதிரி ஆ சரிம்மா பெய்ண்டிங் காண்ட்ரெக்ட் ம் ம் நீங்கள் இன்றைக்கே வர்றதுனாலும் உங்கள்ட்ட அட்ரெஸ் உங்க முகவரி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இப்பயே வந்து பார்வையிட்டுட்டு அதுக்கான பேமெண்ட் கொடுத்து எந்த இடத்துல இருக்குது மேம் ஆ அனுப்பி வையுங்க தேவையான பொருட்களுக்கு நான் தேவையான பொருட்கள் நான் வந்து சொல்லணும் ம் முதல்ல இங்கே தேவையான இதெல்லாம் பண்ணிக் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ம் ஆ சரிங்க சார் என்னா ஓகே சரி